ஒரு நல்ல ப்ராடக்ட் ஒன்று இப்போ ஒன்று வாங்கினேன் அது என்னென்னா ஒரு ஸ்பீக்கர் ஒன்று ஆன்லைனில் வாங்கினேன் அது நல்ல ஸ்பீக்கர் ஒரு ரெண்டு ஸ்பீக்கர் அது நல்லா பேஸ் குவாலிட்டி டெர்புல் குவாலிட்டி நல்லா சிங்கிலிங் எல்லாமே நல்லா இருக்குது அந்த ஸ்பீக்கரில் எப்படினா அது வந்து ஒரு ஆக்ஸ் பின்னு அப்புறம் ஒரு ஒரு டேட்டா கேபிள் போல் ஒரு பின் டேட்டா பின் அது வந்து பவர் பின்னு அப்படியிருக்கு ஏன்னால் அதை வந்து டேரெட்டாக நம்ம சப்ளையில் ஸ்விட்ச் போர்ட்லெலாம் கொடுக்க முடியாது இதில் நம்ம கொடுத்துட்டோம் அப்படினா இதிலே நான் லேப்டாப்பிலே கனெக்ட் பண்ணிகிட்டு அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதிகமாக பவரெலாம் அதுக்கு தேவையே இல்லை அதனால் இந்த ஸ்பீக்கரை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு கனெக்ட் பண்ணிவிட்டா ஒரு ஆக்ஸ் கேபிளில் லேப்டாப்லேயும் போட்டுக்கலாம் ஃபோன்லேயும் போட்டுக்கலாம் எவ்வளோ சவுண்ட் வேண்ணாலும் வச்சுக்கலாம் நல்லா கேட்குது ரொம்ப இறைச்சல்லாம் கிடையாது ரொம்ப நல்ல ப்ராடக்ட் இந்த ஸ்பீக்கர்